நான் எப்பையும் பைக்கில் போகும்போது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஏன்னால் லாங் போகும்போதெலாம் தூக்கம் வந்துடும் காதில் ஹெட்செட் போட்டுருவேன் ஹெல்மெட்டை போட்டேனா அப்படியே கப்புனு தூக்கம் வந்துடும் அதே ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் பேசிகிட்டே வருவானுவோ ஏதாவுது தொந்தரவு பண்ணுவானுவோ லாங் டிரைவ்லாம் போகும்போது அது கை உதர்றது கால் உதர்றது சரக்கு வாங்கி கொடுன்னுபானுங்க பசங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் பிசியாக இருக்கும் போது எப்படி டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கேட்டீங்னா பிசி அதுக்கு அப்புறோம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனாங்க இப்படிதான் போயிட்டிருக்கு திட்டம் போடும் பிளான் இப்போ கூட பாருங்க திருவண்ணாமலைக்கு ப்ளான் போட்டு இருக்கோம் போக முடியல ஏன்னால் ஒர்க் ப்ரெஷர் அந்த அளவுக்கு இருக்குது மந்த் எண்டாக போயிடுச்சி எல்லாம் பிளானெலாம் போடுவோம் கடைசியில் சொதப்பலாக போய் முடியும் அது பைக்குனு எடுத்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போவேன் எப்பையும் பயணத்தை மேற்கொள்ளும் போது திட்டம் இட்டு எவ்வாறுனு கேட்குறீங்க என்ன சார்ஜரு ஒயரு என்னோடய டிரெஸ்ஸு டிராவல்லிங் டிரெஸ்ஸு இந்த மாதிரிலான் எடுத்துகிட்டு போவோம் பொதுவாக அவுட்டிங் இப்படி போனாங்கனால் நாங்கள் எங்கேனா வெள்ளிமலை இந்த மாதிரி பக்கத்தில் ஹில்ஸ் இருக்குது அங்கே போனால் ஈஸியாக டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ்ஸோடு அவுனுங்க மீன் இந்த மாதிரி போட்டிங் டிரைவிங்லாம் போவானுங்க ஹில்ஸில் போய் குளிப்பானுங்க அதில் ஜாலியாக இருக்கும் இப்போ ரீசண்டாக ஒரு என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுனால் குளிக்கும் போது குளிச் அந்த ஹில்ஸில் குளிக்கலாம்னு கீழே நின்றோம் தண்ணி ஓவராக ஜில்லுனு வந்து ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி உடம்பு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்புறோம் ஒரு தண்ணியில் இருந்து மீட்டு அப்புறோம் ஃபஸ்ர்ட் எய்டுலாம் பண்ணி ஹாஸ்ப்பிட்டல் அனுப்பி பயங்கர நாங்கள் அப்போ தான் என்ஜாய் பண்ணிகிட்டு போனோம் அங்கே ஒரு எங்களுக்கு ஒரு இஷ்யூ வந்துருச்சு அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் மாட்டுக்குது அது எங்களுக்கு சரியாக தெரியல சரி அப்புறோம் அங்கிருந்து கிளம்புலான்னு போனால் லன்ச் டைம் ஆயிடுச்சு அப்புறோம் ஃபால்ஸும் க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு அப்படின்டாங்க என்ன இந்தமாதிரி ஹில்ஸ் இந்தமாதிரி சைடெலாம் போகும்போது அவங்க வந்து பார்க்கிங்கும் காசு வாங்குகிறாங்க ஹில்சு ஏறுவது எங்களுக்கும் ஒரு சேஃப்ட்டி ஏதும் தர மாட்டறாங்க எவ்வளோவோ ஹில்ஸெலாம் இருக்குது இப்போ ரீசண்டாக வெள்ளி மலைக்கு கூடம் போனோம் அங்கே வந்து அந்த ஹில்ஸை சுற்றி சுற்றி போவது எங்களுக்கு ஒரு சேஃப்ட்டி என்ன போகும்போதுலான் பெட்ரோல் அந்த இது டிரையாயிடுது வரும் போது அது தேவை இல்லை கிளட்சை பிடிச்சு ந்யூட்ரல்ல நாங்க வந்துருவோம் ஃப்யூயல் சேஃபாக இருக்கும் வேணா இப்பவேணா ரீசண்டாக திருவண்ணாமலைக்கு போலாம்னு தான் ப்ளான் பண்ணி இருக்கோம் அது எப்படி அமையுதுனு தெரியல போய் பார்க்கலான்டு போகிறோம் ஏனால் கார்த்திகை தீபம் வேறு வருது அதில் ஸ்பெஷலாக டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு பசங்களோடு என்ஜாய் பண்ணிட்டு சிவன் சாமி கும்பிட்டா கோடி புண்ணியோம்னு சொல்றாங்க அதனாச்சும் ட்ரை பண்ணலான் நல்லது நம்ப வாழ்க்கைலையும் ஒரு ஒளி வரட்டுன்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்